ஆமாங்கமா சொல்லுங்க ஆ எல்லா மீனும் இருக்குமா கெளுத்தி வஞ்சிரம் உளுவை அந்த மாதிரி நண்டு அப்புறோம் இறா எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன மீனும்மா வேணும் ஆ சரிங்கமா கெளுத்தி மீன் கிலோ நானூறூவாய்கிட்ட இருக்குமா ஆ க்ளீன் பண்ணி நாங்களே கொடுத்துருவோங்கமா ஆ சரிங்கமா இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ரூவாங்கமா நீங்கள் ரெண்டு கிலோன்றதினால ஒரு இருபது ரூவாய் கொடுங்க ம் சரிங்கமா ஆ சரிங்கமா ஆ சரிங்கமா ஆ ஓகேங்கமா ஆ நாளைக்கு க்ளீன் பண்ணி ரெடியாக வைக்கிறோங்கமா ம் ஆ சரிங்கமமா ஆ ஓகேங்கம்மா ஆ தேங்க்யூ